ஆ வணக்கம் இங்கே தான் ஆ நான் இங்கே தான் பக்கத்து ஊரில் என் தோட்டத்தில் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் ஆ அது ஒரு நாலு ஏக்கர் இருக்கும் நாலு ஏக்கருக்கு மேலையும் நான் சாகுவடி பண்ணியிருக்கேன் அந்த மல்லிகைப்பூலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மூட்டை போல வருது நீங்கள் உங்கள் கடையில் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து உங்கள் கடையில் தான் போட்டுகிட்ருக்குறோம் ஒரு கிலோ மல்லிகைப்பூவோடு இப்போதைக்கு ஒரு கிலோ மல்லிகைப்பூவை எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்களேங்க ஐயோ ஐயோ நம்ம தோட்டத்தில் விளையிற பூவுங்க அது மணம் அந்த வாசமே அந்த ஊர் வரைக்கும் அடிக்கும் நீங்கள் கவலையேபடாதீங்க மொதல் தரத்தில்தான் இருக்கும் அந்த மல்லிகைப்பூ நீங்கள் ஒரு கிலோ எவ்வளோன்னு மட்டும் சொல்லிடுங்க வெளில நீங்கள் எவ்வளோ வேணால் விற்றுக்குங்க என்கிட்ட ஒரு அளவு ஒரு நார்மலாக விற்று கொடுங்க எவ்வளோன்னு ஒரு கிலோ மட்டும் சொன்னிங்கனால் சந்தோஷமா இருக் எட்நூறுபா எங்கள்கிட்ட இருந்துங்களேவா ஐயா ஒரு ஐயா அந்த நீங்கள் எட்நூறுபா சொல்கிறீங்க ஆனால் நான் அந்த மல்லிகைப் பூவை விளைய வச்சு அதை எடுத்து அதை நான் இருந்து பத்திரப்படுத்தி வைக்கிற வரைக்கும் நான் எவ்வளோவோ செலவு பண்ணியிருக்கேன் நீங்கள் எட்நூறுபா சொல்கிறீங்க ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு தோராயமாக ஒரு ஆயர்ரூபா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நான் உங்கள்கிட்ட போடுவேன் ஒரு ஆயர்ரூபா வச்சிகோங்க எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நீங்களும் மனநிறைவோடு வாங்கலாம் ம் என்ன சொல்வது வேணால் ஒரு ஐம்பதுரூவா தொள்ளாயிர ரூபா கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வச்சுக்கிறிங்களா அதுவே நல்லது இதுக்கும் மேலே ஐயா நானும் வயிற்று பொழப்புக்காரன் தானங்கய்யா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆ சரிங்க அதெல்லாம் நான் நான் சுத்த வாய் சுத்தங்க கண்டிப்பாக நான் அஞ்சு மூட்டை டெய்லியும் வந்து போட்டுடறேன் நீங்கள் பூ கட்டி விற்கிறீங்க நீங்கள் வளர்றதை ஏன் கண்ணால் பார்க்குறேன் நன்றிங்கய்யா நன்றி